என்ன டிபார்ட்மெண்ட்டுமா

பைனல் இயர்

ம் நெய்வேலி நிலக்கரி ஆலை ஆமாம்

நெஸ்ட் வீக் ஃப்ரைடே போகலாம் அது நான் என்னென்னு பேசணும் உங்களுடைய புரொஃபோஸர் அவங்க எல்லார்க்கிட்டேயும் நான் பேசணும் பேசிவிட்டு அப்புறமா சொல்லலாம் சொல்வேன் இப்போ வந்து உங்களை இட்டுட்டு போகிறது என்னென்னா அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நிலக்கரி உடைய அதனால் ம் உங்களோடய ப்ராஜெக்ட்டுக்காக அங்கே இட்டுட்டு போகிறோம் பார்க்குன்றது நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க பசங்களோடு சண்டை வருமோ அப்படி யோசிக்கிறதாக இருக்குது பட் யோசித்து பார்க்குறேன் இவங்களை இட்டுட்டு போகலாமானு அப்படி நான் ம் சரிம்மா பைனல் இயர் படிக்கிற கொஞ்சம் நல்லா படித்து நல்லா டிகிரி முடிச்சுட்டு போகணும் சரி ஓகேம்மா நல்லா படி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் தே தேங்க்யூ ஆ அன்டைமில் கால் பண்ணதுக்கு தேங்க்யூ ஆ ஆ சரி ஓகேம்மா இது வெச்சுடு நீ வச்சிடு